ஆ ஹலோ ஆ ஆ ஓ ஓலா மேனேஜர் ஆ சென்னை ப்ரான்ஞ்ச் ஆ ஆமாம் சார் சார் இந்த இப்போ நம்ப வண்டியில் இப்போ தான் ரெய்டு முடிச்சுட்டு முடிச்சேன் இப்போ ரெய்டு முடிச்சோன்ன ஒரு பிரச்சனை சார் இந்த என்னுடைய பேகு ஒன்று அதில் விட்டேன் அந்த பேகு முக்கியமான திங்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்கு என்னுடைய பர்ஸு வேலெட்மே அதில் தான் இருக்கு கொஞ்சம் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் நிறைய இருக்கு சார் அது கொஞ்சம் இப்போ எப்படி என்ன வ ட்ரைவர் பேர் தெரியும் ராமமமூர்த்தி என்னமோ இருந்துது அவர் ட்ராக் பண்ண முடியுமா இந்த நம்பரை வச்சு ட்ராக் பண்ண முடியுமா கொஞ்சம் பாருங்கள் சார் அது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேறு அதில் இருக்கு சார் அதாவது எனக்கு கா காசு எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை சார் எனக்கு காசு ஒ கம்மியாக தான் இருக்கும் காசு எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது எனக்கு செ எனக்கு முக்கியமானதே வந்து அந்த அதில் என்னோட முக்கியமான சர்ட்டிஃபிகேட் எல்லாம் இருக்குது சர்ட்டிஃபிகேட் முக்கியம் அது இல்லாமல் வீட்டு பத்தரம் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அந்த டெபிட் கார்டு என் க்ரெடிட் கார்டு எல்லா இது டீடியலும் அதில் தான் இருக்குது அதனால் தான் கொஞ்சம் கேட்குறேன் இப்போ இல்லை அது போனால் கூட போது விடுங்க என் லைசென்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்குது என்ன பண்ணுறது லைசன்ஸ் எல்லாம் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ணமுடியாது சார் அதனால் இப்போ எப்படி ட்ரைவர் நம்பரை நான் எப்படி ட்ராக் பண்ணுறது ட்ரைவர் எதனா இது பண்ணமுடியுமா இல்லை யாராவது பக்கத்தில் இருந்தால் கொடுங்கள் யாராக எப்படி ரீச் பண்ணுறது கொஞ்சம் பாருங்கள் சார் கேட்டு சொல்லுறிங்களா கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாக கேட்டு சொல்லுங்கள் சார் அது இல்லைனா சுத்தமாக முடியாது சார் அதான் கேட்டு சொல்லுங்கள் மறக்காமல் கேட்டு சொல்லுங்கள் சார் ஆ க கேட்டு இந்த நம்பர்கே ஃபோன் அடிங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ